எனக்கு தோட்டக்கலைன்னால் ரொம்ப பிடிக்கும் வீட்லேயே எல்லா செடியும் போட்டு நம்ம அது வீட்டு யூஸ்சுக்காக பயன்படுத்தணும் நம்ம வெளியில் வாங்கிற காய்கறி எல்லாமே மருந்து அடித்து தான் நமக்கு கொண்டு வந்து விற்கிறாங்க அது வந்து நமக்கு சாப்பிட்டா உடலுக்கு வந்து வியாதி இந்த மாதிரி தான் ஏதாவது பிரச்சின கொடுக்கும் ஆனால் வந்து நம்ம வீட்டிலே செடி வளர்த்து இயற்கையாகவே நம்ம வீட்டில் காய்ச்சிச்சினா அது நம்ம உடலுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வெளியிலேயும் காசு போட்டு வாங்க தேவையில்லை நம்மளே வீட்லேயே டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வெச்சுக்கலாம் டெய்லி நம்ம ஃப்ரிட்ஜில் காய் வாங்கிகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வெச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம டெய்லி வீட்டில் செடி இருந்துச்சுன்னா இயற்கையாக டெய்லியும் போய் போய் பறிச்சி நம்ம வீட்டு யூஸ்சுக்காக பயன்படுத்திக்கலாம் அதனால் எனக்கு தோட்டக்கலை பொழுதுபோக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி